ஹலோ கேப்பா சார் நான் வீரா பேசுகிறேன் இதுமாரி இதுமாதிரி நான் வந்து மயிலாடுதுறை ஸ்ரீரங்கமும் கல்லணை டேமும் போகனும் ஒரு எயிட் மெம்பர்ஸ் வருவோம் கொஞ்சம் லக்ஸுரியஸ் காராக கொஞ்சம் நல்ல காராக எடுத்துகிட்டு வாங்க ஏசியெல்லாம் வச்சி இப்போ எவ்வளோ சார் கே போகிறத்துக்கு பட்ஜெட்டு டொண்ட்டி ஃபை வச்சிக்கிலாம்

ஆ ஒரு டூ டேஸ் சார் ஆ ஆமாம் ஆ அது பரவாயில்ல என்ன இது ட்ரைவருக்கு எவ்வளோ டீசல் எல்லாமே சேர்த்து சொல்லிடுங்க நான் பே பண்ணிடுறேன் ஆ ஓகே ஆ எவ்வளோன் சொல்லிவிடுங்க சார் ஆ ஆமாம் ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே சார் இப்போ வந்து எப்படி சார் பே பண்ணலாம் உங்கள்கிட்ட ஆன்லைன் பேமண்ட் பண்ணில்லாமா இல்லை கையில் தான் கேஷ் கொடுக்கணுமா ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே சார் அன்னைக்கு வந்து காலையில ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துடுவேன் ஆ அனுப்புகிறேன்